எங்கள் பகுதியில் பார்த்திங்கள்னா வந்து வடனங்காத்தூர் தென்னங்காத்தூர்னு இருக்கும் தென்னங்காத்தூரில் வந்து கிறிஸ்டின் ஏரியா இது வடனங்காத்தூர்னு பார்த்திங்களா அது இந்துக்கள் ஏரியா சரி பாதியாகதான் இருக்கிறோம் நாங்கள் வேறே மதத்தினர் வந்து முஸ்லிமோ வேற சீக்கியர் ஜாதி அவங்கள்லாம் யாரும் இங்கே கிடையாது அவங்கள்லாம் ஒரு மூணு கிலோ மீட்டர்க்கு அப்பால் உள்ளவங்க அவங்கள்லாம் இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்தா இந்த ரெண்டு மதம் தான் இருக்குது எங்கள் கோயிலில்வந்து கிறிஸ்ட்டின் கோயிலில் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்போது வந்து அந்த கொண்டாட்டத்தில் அவங்களும் வந்து கலந்துக்குவாங்க நாங்களும் வந்து அந்த முருகர் கோயில் திருவிழா தைப்பூசம் அதெல்லாம் அவங்க கொண்டாடும்போது நாங்களும் போயிட்டு அவங்க இதை பூஜையில் போய் நாங்க கலந்துக்குவோம் நாங்கள் ரெ ரெண்டு சமூகம்தான் இருக்குது எங்கள் ஏரியாவில் வேறே எதுவும் இல்லை